இந்த பகுதியில் வந்து பாரம்பரியமான உணவுகள்ன்னு பார்த்தா களி கிண்டுவாங்க கம்மஞ்சாப்பாடு செய்வாங்க மற்றபடி பாரம்பரியன்னு பார்த்துட்டா எதுவும் இல்லை முந்தைய காலத்தில் வந்து பாட்டி எல்லாமே வந்து நல்லா ஒரு ஹெல்தியான பாரம்பரியமான உணவுகள் தான் சாப்பிடாங்க இப்போ இருக்கிற கல்ச்சர்லையும் அவ் இருக்கிற ஒரு பிரஷர்லயும் யாராலையும் வந்து பாரம்பரியமாக சமைக்க முடியிறதில்லை அப்படி ச சமைக்கிறதுலேன்னு பார்த்தா இந்த புரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க வெஜிடபுள்ஸ் இது வந்து பாரம்பரிய இல்லைதான் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கிறக்காக இதை வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு சில இடத்துல மட்டும் இன்னுமே அந்த பாரம்பரியமான உணவுகள் தான் சாப்பிட்றாங்க சோள சாப்பாடு கோதுமைக்களி வரகரிசி இதுமாதிரி நிறையா பாரம்பரியான உணவுகள் இருக்குது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தி உடலை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறக்காக பாரம்பரியமான உணவுகள் எல்லாமே பயன்படுகிறது